ஆ நாங்கள் நாங்கள் இது டூரிஸ்ட்டு ஏஜென்சி தான் பேசுறேங்க இப்போ பார்த்தம்னாங்க நம்மளுக்கு இப்போ டூரிஸ்ட்டு வந்து நாங்கள் கூட்டு போகறது வந்துங்க திருப்பதி ராமேஸ்வரம் இந்தமாதிரி நல்லாம் கொஞ்சம் லாங்குல வேளாங்கண்ணி இதை ராமேஸ்வரம் கோயில் ஸ்தலங்களுக்கு எல்லாம் பக்கம் கிறிஸ்டின் கோவிலுங்க இந்து கோவில் எல்லா பக்கமும் கூட்டி போவங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி தேவைப்படுதுங்க ஒ ஒரு பத்து பேர் கிளம்புறா மாதிரிங்க சரிங்க சரிங்க அது ஒன்றும் ம் ம் வண்டி வாடகை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ம் சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் ஒரு நாள் டூருங்க நீங்கள் கேட்குறது ஆ ஒருநாள் டூருக்கு பார்த்தம்னா ஒரு கணக்கு பார்த்தமுனாங்க ஒரு வண்டிக்கு ஒரு எட்டாயிரரூபாய்க்கு பக்கம் வரும்ங்க காலையில் ஒரு ஆறுமணிக்கு நம்ம கிளம்புனம்னாக்கா நம்ம சுற்றுலா தலம் ஆரம்பத்தில் இருந்து கிளம்பி போய் போனம்னாங்க ஒரு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தம்னாங்க இங்கே இப்போ நம்ம வந்து ராமேஸ்வரம் திருப்பதி மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அப்படிங் லாங்கில் இருக்குங்க உங்களுக்கு ஒரு நாளில் போயிவிட்டு வரக்கு வந்து ராமேஸ்வரம் போலாம்ங்க மதுரை போலாம்ங்க அப்படி போயிவிட்டு வந்தம்னாங்க அங்கே ராமேஸ்வரத்தில் தண்ணி சவுரியம் இருக்குங்க அங்கே குளிச்சிக்கலாம் சரிங்களா நீங்கள் போகறவங்களுக்கு அது உங்களுக்கு ஒரு என்டர்டைமெண்ட் கிடைக்குங்க உங்களுக்கு வாடகை பார்த்தமுனா ஒரு ஒரு பன்னெண்டாய ரூவா பக்கம் வரும்ங்க உங்களுக்கு அது சரினு சொன்னா அதுலையுமே ஆமாம்ங்க பன்னெண்டாய ரூபா வருங்க ஒரு நாளைக்கு ம் பண்ணிக்கலாங்க நீங்கள் வந்து நாங்கள் வாடகை கம்மி பண்ணும்னாக்க நீங்கள் வந்து டோல் கேட்டல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது வருங்க டோல் கேட் கொஞ்சம் செலவு இருக்குங்க ஆமாம்ங்க டோல் கேட் ஒரு மூணு டோல் கேட் விழுவுதுங்க மூணு வரும்ங்க மூணு வரும்ங்க ம் ஒரு இல்லைங்க சரிங்க ஒன்றும் தப்பில்லைங்க ஒரு டோல் கேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஐநூற்றி ஐம்பதுரூபாயில இருந்து அறநூறுவா வரைக்கும் வரும்ங்க ட்ராவல்ஸ் இங்குறதுனாலைங்க அதனாலதானுங்க மூணு டோல் கேட்டுக்கு பார்த்தமுனாங்க அதுலையே ரெண்டாயரூபாய்க்கு பார்க்க ஆச்சுங்க அதனாலதான் நான் உங்களுக்கு வாடகை குறச்சம்னா அப்புறம் இதில் கம்மி பண்ண முடியாதுங்க அதுக்கு அதுக்கு ஒசரம் தான் நான் இந்த டோல் கேட்டு வேணா வா வாங்க நம்மளுக்கு அனுசரிச்சு பேசிக்கலாங்க சரிங்களா வாங்க வாங்க ம் நன்றி வாங்க